என்னுடைய சின்ன வயசில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் மாமா இருக்கிறப்போ மெட்ராஸ் பீச்சு மெரினா கடற்கரை இந்தமாதிரிலாம் இடத்துக்குலாம் போயிருக்கோம் எல்லாரும் ஃபேம்லியாக சேர்ந்து அங்கே போய்ட்டு நாங்கள் எங்கள் மாமாவோட எல்லாரும் விளாடிட்டு ஜாலியாக அதெல்லாம் இருந்திருக்கோம் முதோ முதோ நான் மெரினா கடற்கரைக்கின்னு போனால் என்னுடைய சிறுவயதில் தான் நான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்கள் ஃபேம்லியில உள்ள எல்லாருமே சேர்ந்துட்டு நாங்கள் சென்னைக்கு அடுத்து வந்து ஒரு இது ஸ்கூல் லீவ் விட்டிருந்தாங்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறப்போ ஸ்கூல்ல வந்து லீவ் விட்டிருந்தாங்க அப்போதான் நாங்கள் வந்து போயிருந்தோம் அப்போ போயிருந்தப்போ வந்து வண்டலூர் ஸூக்கு இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய சென்னை மெட்ராஸ் மெ மெரினா பீச் இந்த மாதிரிலாம் இடத்துக்கு போயிருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மழை அதிகமாக இருந்துச்சு அதனால எங்களால் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப இது பண்ணி நாங்கள் வந்து பண்ண என்ஜாய் பண்ணமுடியலை மழை அதிகமாக இருக்கிறனால நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் எங்கள் பிக்னிக் ப்ளானை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் ஏன்னா ஃபுல்லா மழை ஃபுல்லா அங்கேயும் இங்கேயும் ரொம்ப பெஞ்சிக்கிட்டு ரோடெல்லாம் வந்து ப்ளாக் பண்ணி வச்சிருந்தாங்கள் அதனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் திருப்பி நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் அது ஒரு அங்கே போயிருந்தோம் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய சுற்றுலா வந்து எங்கன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கன்னியாகுமரி போயிருந்தோம் குடும்பத்தோட வந்து என்ன செஞ்சோம்னா கன்னியாகுமரி போயிருந்தோம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பயணம் அங்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்து போட்டிங்ல போகிறது அப்புறமேட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கோவில் அது எ நான் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் ராமேஸ்வரம் போயிருக்கோம் அப்பறமேட்டு நான் கேரளாவில இருக்கக்கூடிய சபரிமலைக்கும் நான் போயிருக்கேன் என்னோடய சிறுவயதில் வந்து நான் எங்கள் அப்பாவோட சேர்ந்து அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது அந்த சபரிமலையில அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணது என்னால் வாழ்க்கைல மறக்கவே முடியாத ஒரு விஷயம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தருணம் அது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் காலேஜ் படிக்கிறப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கேரளா ஐவி போயிருந்தோம் கேரளா ஐவி போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா க அங்கே போயிருந்தப்போ மூணாறு அப்படின்ட்டு நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜு ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம் அது வந்து என்னால் சுத்தமாக மறக்கவே முடியாது என்னோடய லைஃப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சுற்றுலா பயணம் மேற்கொண்டது அப்படின்னு பார்த்தோமுன்னா கேரளா தான் அங்கே கேரளாவில இருக்கக்கூடிய போட்டிங்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மாலு நிறைய இடத்துக்கு போயிருந்தோம் அப்புறம் வரைநாடுன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்கள் அந்த இடமும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த தருணம்லாம் நினச்சி பார்த்தோம்னா இன்னுமா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் திருப்பி அந்த லைஃப்லாம் கிடைக்காதான்ட்டு எவ்வளவோ ஏங்குகிறோம் அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு மறக்க முடியாத தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையில அது இல்லாமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ப பதினொன்றாவது படிக்கிறப்போ கலைஞருடைய செம்மொழி மாநாடு அப்படின்றது வந்து கோயம்முத்தூர்ல போட்டிருந்தாங்க அதை வந்து நாங்கள் மயிலாடுதுறைலேருந்து கோயம்முத்தூருக்கு போய் பார்த்துட்டு வந்திருந்தோம் அங் அந்த ஒரு செம்மொழி மாநாடு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு வியக்கத்தக்கதாக இருந்துச்சு அவருடைய மாநாடு அந்த செம்மொழி இது பண்ணி இருந்தாங்கள் அப்போது தான் அந்த செம்மொழியான தமிழ்மொலியாம் அப்படின்ற ஒரு பாட்டை கூட ஏற்படுத்தியிருந்தாரு அந்த ஒரு பயணமும் என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு இது மங்க்கி ஃபால்ஸ்ஸு அந்த மாதிரி இடத்துக்கும் எங்களுடைய ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு போயிருந்தாங்கள் அப்புறம் வந்து திருச்சியில இருக்கக்கூடிய முக்கொம்பு அந்த ம கல்லணை இந்த மாதிரி இடத்துக்கும் நான் ஸ்கூல்லேருந்தே ட்ராவல் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் எங்கள் ஸ்கூல் பீரியட்லேருந்தே எங்கள் ஸ்கூல்ல எதாவது ட்ராவல் இது டூருக்கெலாம் கூட்டிட்டு போனாங்கன்னால் நான் வந்து எங்கள் ஸ்கூல்ல நானும் கலந்து போவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நண்பர்களோட சேர்ந்து வந்து பயணம் பண்ணுறது வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் வே அப் இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு இதெல்லாம் தருணம்லாம் எனக்கு திருப்பி கிடைக்காதான்னு நான் வந்து ரொம்பவே ஏங்கிக்கிட்ருக்கேன் அதெல்லாம் திரும்ப கிடச்சிச்சின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன்